நான் அதிகமாக திருத்தங்கள்லாம் செய்யமாட்டேன் நான் என்ன எழுதுகிறேனோ அது அப்படியே தான் இருக்கும் எழுதும்போதே கவனமாக தான் எழுதுவேன் எழுதுறதை அதிகமாக திருத்தங்கள் செய்யமாட்டேன் அப்படி திருத்தங்கள் தேவைப்பட்டுச்சி அப்படின்னா தேவைப்படும்போதே திருத்தங்கள் செஞ்சுடுவேன் நான் அது கடைசியாக இது பண்ண அந்த மாதிரி சிறப்பான செயல்முறைகள்லாம் எதுவும் இருக்காது அப்பவே அதை திருத்திக்குவேன் மோஸ்ட்லி வந்து அதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது அவ்வளவா திருத்தம் திருத்தங்கள் வந்து செய்ய தேவை இருக்காது ஏன்னா நம்ம அதிகமாக நான் வந்து கவிதைகள் இல்லைனா நான் நடந்த நிகழ்வுகளை தான் எழுதுவேன் அதனால் அவ்வளவா தேவைப்படாது எனக்கு தெரிஞ்ச நல்லா புரிஞ்ச வார்த்தைகளை தான் வந்து நான் அதிகமாக எழுதுகிறேன் அப்படின்றதுனால அவ்வளவா எனக்கு டிஸ்டபன்ஸ் அதாவது மிஸ்டேக்ஸ் அவ்வளவா வர வாய்ப்பில்லை